பொதுவாக வரையுறத்துக்கு வந்து நம்ம அவுட்லைன் இல்லைனா மெயினாக அந்த ஸ்கெட்சிங் பண்ணுற ட்ராயிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அது மேலே வந்து லைட் சேடு கொடுக்கணும் இதுக்கு வந்து நம்ம வாட்ரு கலர் க்ரையான்ஸ் இல்லைனா கலரு நார்மலாக கலர் பென்சில் அந்த மாதிரி நமக்கு நிறையா ஆப்ஷன் இருக்கு நம்ம வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணும் போது நமக்கு வந்து எது பெட்டருன்னு தோணுதோ இல்லை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம யூஸ் பண்ணுற அந்த பேப்பரை பொறுத்து இப்போ வந்து மெலிதான பேப்பருனா லைட்ஸ் ஷேடிங் அதாவது பென்சிலில் கொடுக்கணும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படிங்குபோது க்ரையான்ஸை யூஸ் பண்ணி அதில் வந்து ஃபேடிங் கொடுத்தோம்னா அது சூப்பராக வரும் இது அதோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இதுனா நம்ம வாட்ரு பெயிண்டிங்கே பண்ணலாம் வாட்ரு பெயிண்டிங் வந்து ஆயில் பெயிண்டிங் அந்தமாதிரி நம்ம நல்லா பண்ணலாம் வாட்ரு பெயிண்டிங்கை விட ஆயில் பெயிண்டிங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தடிமனாக இருக்க பேப்பர்லேயே நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி ட்ராயிங்கில் வந்து நிறைய நிப்பு யூஸ் பண்ணலாம் எனக்கு பிடித்தமான சில பிராண்டுகள் பார்த்திங்கன்னா கேம்லீனு அப்புறம் ஃபேபர் கேஸ்டில் இந்த மாதிரி பிராண்டுகள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வந்து யூஸ் பண்ணுறப்ப அதில் நிறைய கலரில் இருக்கும் அதனால நம்ம வந்து சூஸ் பண்ணி கொடுக்கலாம் அதுவுமே நல்லா கொஞ்சம் மெர்ஜாகிறதுனால அந்த மெர்ஜாகும் போது அந்த கலர் வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டு கலர் சேந்துச்சுன்னா புதுசாக ஒரு கலர் கொடுக்கும் அது வந்து ஃபேபர் கேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் கேம்லீன்லேயும் அது மாரி சூப்பராக இருக்கும் அதனால அது கொஞ்சம் பிடிக்கும் அப்பறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கடையில் போய் இந்த பேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி நான் போய் பார்த்து தான் வாங்குவேன் பொறுமையாக பார்த்து ஒவ்வொன்றா வாங்குவேன் வரைய வாங்குகிற பொருட்கள் வந்து எழுதுகிற பொருட்களை விட ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் நம்ம வந்து அதுக்குன்னு வாங்காமல்லாம் இருக்க முடியாது ஏன்னா நம்ம ட்ராயிங் பண்ணுறோம் நம்ம வாங்கித்தான் ஆகணும்